மொதலில் நீச்சல் அடிக்கிறப்போ ஆர்வத்தில் எல்லாம் வேக வேகமாக தண்ணியொல குதிப்பாங்க தட்டாபுடான்னு ஏதோ நீச்சல் அடிக்கிறேங்கிற பேரில் குதிச்சுக்கிட்டே இருப்பாங்க அதில் சோர்ந்து போயிடும் உடம்பு சோர்ந்து போயிடும் அது இல்லாமல் பொறுமையாக நம்ப தண்ணியும் நம்பளும் ஒன்றா இருக்கிற மாதிரியே இருந்தோம்னா அது பாட்டுக்கு நம்ப இப்போது நீச்சல் அடிக்கிறது கற்றுக்கலாம் ஃபர்ஸ்ட்டு கற்றுக்கறவுங்க ஒரு ஆளோடு கூட இருந்து கற்றூக்கறத்து கொஞ்சம் நல்லது ஏனால் தனியாக அடிக்கிறப்போ அது ஆழமா என்னங்கறது தெரியாது உங்கள் நீ உங்களால் முடிஞ்சளவுக்கு நீச்சல் அடிச்சுக்கிட்டே போவீங்க கொஞ்சம் துரம் போன ஒன்றே சோர்ந்து போயிடும் உங்களால் அதுக்கப்புறோம் தண்ணிலேருந்து வெளியில் வர முடியாது அதனால கொஞ்சம் கூட இருக்க தெரிஞ்சவங்கள கு நீச்சல் தெரிஞ்சவங்கள கூட வெச்சுக்கறதும் கொஞ்சம் நல்லது பய பயங்க தண்ணியில இறங்கிட்டு பயங்கிறது எல்லாத்துக்கும் பொதுவாக தான் பயம் பயப்படக்கூடாது ஃபர்ஸ்ட்டு கொ கம்மியாக இருக்கிற இடத்துல போய் நீச்சல் அடிச்சு பழகுங்க அதுக்கப்புறோம் கொஞ்சம் கொஞ்சமாக ஆழம் எடுத்து கால் டச் ஆகாத அளவுக்கு தண்ணியில் நீச்சல் அடித்தீங்கன்னா உங்களுக்கு பெட்ரு சீக்கிரம் கற்றுக்கலாம்